இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்து பற்றாக்குறையாகத்தான் இருக்குது அதிகமான பேருந்துகள் தேவைப்பட்றது இப்போ கிராமத்துக்கெல்லாம் பார்க்கப்போனா ஒன்று ரெண்டு பேருந்துதான் வருது அதனால் ரொம்ப பாற்றாக்குறையாக இருக்குது கம்பெனிகள் நிறைய இருக்குது அதனால் பிரைவேட்டு வண்டிகளும் அதிகமாக இருக்குது அவங்க சம்பாதிக்குறாங்க அதற்கு தகுந்தமாதிரி ஒடிகிட்டு இருக்கு மற்றபடி இதோட பாதிப்பு என்னான்னா நிறைய இந்த சொல்யூஷன் வந்து அதிகமான இருக்கிறதுனால அதனால் வியாதிகள் கூட வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையைதான் உருவாக்கிட்டு இருக்குது போக்குவரத்து இன்னும் கூட அதிகப்படுத்தணும் இப்போ கம்மியாகதான் இருக்குது அதிகப்படுத்தகிறது வந்து மக்கள்தொகை அதிகனால இன்னும் அதிகமாகவே தேவைப்படுது அதுக்கு கவுர்மெண்ட்டு தான் அதாவது ஏற்பாடு பண்ணனும் பண்ணிகிட்டுதான் இருக்காங்க இருந்தாலும் பத்தாது இன்னும் அதிகமாக பண்ணனும் பிரைவேட் காரவங்களுக்கு நல்ல ஒரு எதோ இருக்கு வாய்ப்பு அவங்களுக்கும் மேலும் மேலும் அவங்க சம்பாதிக்கிறத்துக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்குது அ மக்களுக்கும் அதனால் யூசும் இருக்குது அ நேரத்துக்கு கரெக்டாக போயி சேரலாம் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களாம் பிரைவேட் பஸ்ன்னா கரெக்ட் அந்த டைம்க்கு வருது அதனால நேரத்துக்கு நேரம் அதுக்கு போகறதுக்கும் உண்டான வாய்ப்பும் இருக்குந்துங்க